கண்டிப்பாகவே புகைப்படம் எடுக்கும் போது நிறைய சவால்களை எதிர்க்கொண்டு அக வேண்டியது இருக்கும் அங்கே இருக்கிற சூழல் அப்புறம் அங்கே இருக்கிற ஒளி அமைப்பு இயற்கையான சூழல் இதெல்லாமே புகைப்படக் கலைஞர்க்கு கொஞ்சம் ஒரு தொந்தரவு தரக்கூடியது தான் ஒரு நேச்சுரல் லைட்டில் எடுக்குற போட்டோவுக்கும் நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி லைட் கம்மியா இருக்கிறப்போது எடுக்கிற போட்டோவும் கண்டிப்பாகவே ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்கும் நேச்சுரல் லைட்டில் எடுக்குற போட்டோ ரொம்பவே அழகாக வந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சினைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஏதாச்சு வண்டி வரது இல்லை நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும் அதனால் போட்டோ பாதிக்கும் அதுவும் இல்லாமல் சில டைம் அவுட் ஆஃப் ஃபோகஸில் போயிடுறது சில டைம் இந்த மாதிரி நிறைய தொந்தரவு நடந்துகிட்டே தான் இருக்கும்